மயிலாத்தூர் மாவட்டத்தில் கொண்டாடப்படும் முக்கிய கலாச்சார விழாக்கள் மற்றும் நிகழ்வுகள் என்ன மதம் சார்ந்த தேசிய சர்வதேச விழாக்கள் பண்டிகைகளின் முக்கியத்துவம் என்ன இது எப்போது கொண்டாடப்படுகிறது கொண்டாட்டங்களில் நீங்கள் என்ன செய்வீர்கள் சாப்பிடுவீர்கள் பொங்கல் லட்சதீபம் அப்றோம் சஸ்ட ஸ்தான திருவிழா இந்தமாதிரி பற்றி கேட்டிருக்காங்க பொங்கல் அப்றம் தீபாவளி இந்தமாதிரி பண்டிகைகள வந்து நம்ம வந்து எந்தமாதிரிலாம் கொண்டாடுவோம் அப்டிங்கிறாங்க அதுவும் மயிலாடுதுறை நம் மாவட்டத்தில் என்ன மாதிரி கலாச்சாரம்லாம் இருக்கு அப்படின்ட்டு மதம் சார்ந்த தேசிய சார்ந்த அந்தமாதிரிலாம் என்னென்ன மாதிரி நம்ம கொண்டாடுவோம் அப்டின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க நம்ம வந்து அதில் நிறையாவே கொண்டாடுவோம் மதம் சார்ந்த பற்றி பார்த்திங்கனா கோவில் திருவிழா தேர் திருவிழா அந்தமாதிரி கொண்டாடுவோம் அப்பறம் இனம் சார்ந்ததுக்குனு சொல்லிட்டு தனியாக திருவிழா வச்சு கொண்டாடுவோம் அதேமாதிரி தீபாவளினா எல்லா மதமும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம் பொங்கல் வந்து ஹிந்து மட்டும் கொண்டாடுவோம் சர்ச்சில் போய்ட்டு ஜீசஸை கும்பிடுறது முஸ்லிம்ஸ் அவங்களும் போய்ட்டு தனியாக கொண்டாடுவாங்க அந்தமாதிரி அவங்கங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடிகிட்டு இருப்பாங்க இதுதான் நம்ம மதம் சார்ந்த துறையாக வந்து கருதப்படுது அதுவும் நம்ம மயிலாடுதுறையில் முக்கியமாக பார்த்திங்கனா இந்தமாதிரிதான் வந்து மக்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையா ஒன்று சேர்ந்து பொங்கல் விழா எல்லா தீப விழா தீபாவளி எல்லா விழாவும் சிறப்பாக கொண்டாடிகிட்டு இருக்காங்க அதுக்குதான் வந்து பார்த்திங்கன்னா